நான் வந்து என்னென்ன செடி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி பிளாண்ட் மணி பிளாண்ட் கொடி இருக்கும்ல அந்த கொடி அப்புறம் இந்த வெற்றில கொடி இதெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து டெயிலியும் வந்து டெயிலியும் பராமரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சாலே நல்லா இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மணி பிளாண்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து அது இருந்துச்சி அப்படின்னா காசு பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அது வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த செடியை அந்த கொடியை வந்து நான் வளர்க்க வச்சிருக்கேன் அதே மாதிரி செடின்னு பார்த்தோம் அப்படின்னா கனகாம்பரம் செடி ரோஸ் செடி மல்லி செடி இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படியே கத்திரிக்கோலால் கட் பண்ணி கட் பண்ணி சும்மா ரவுண்ட் ஷேப் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நிறைய கொடியெல்லாம் அப்படியே ஒரு பந்தல் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நிறைய அது பூத்திருக்கும் பார்க்கறதுக்குமே வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கொடி இருக்கில்ல அந்த வெற்றில கொடியில் வெற்றில கொடி காஞ்சு காஞ்சு இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால அது அப்படியே காஞ்சு காஞ்சு இருக்கும் அதெல்லாம் அப்படியே எடுத்துவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அது ஏன்னா பார்க்கறதுக்குமே வந்து அது நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் அது மாதிரி நான் டெயிலியுமே அந்த இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆடெல்லாம் மேய விடாமல் அழகாக வச்சு இந்த செம்மண் வெங்காயத்தோல் அதெல்லாம் கொட்டி ரொம்ப பசுமையாகவே வந்து நான் செடியை அந்த கொடி எல்லாமே வந்து பார்த்து வச்சிக்கிட்டு இருக்கேன்